இப்போ வந்துங்க இந்தியாவில் பொருளாதாரம் வளர்ச்சின்னா பார்த்தாக்கா ஐடி கம்பெனியெல்லாம் நிறையா உருவாயிட்டு இருக்குங்க இந்த பெங்களூரில்லாம் நிறைய இருக்குங்க அது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாகருக்கு குழந்தைங்க படிக்கிற பொண்ணு பையனுகளுக்கு எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகருக்கு நாங்கள் வேறு தூரமாகலாம் போ வேண்டியதில்ல இப்போ இந்தமாதிரி கோயமுத்தூரு இந்த ஊட்டி இந்தமாதிரி இடத்துக்குலாம் கொண்டு வர போகறாங்க ரொம்ப கூலிங்கானா இடத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்தமாதிரிதான் எல்லாம் சொல்லுறாங்க படிச்சு வேலைக்கு போகறவங்களாம் அந்தமாதிரிதான் சொல்லிவிட்டு இருக்காங்க அப்புறோம் இன்னொன்று பார்த்தீங்னா இந்த ஃபோனில் வந்து பேமண்ட்டு இப்போ நாங்கள் கடைக்கே போகறோம் ஒரு காய்கறி வாங்குறக்கு காசு எடுத்துகிட்டு போகலையினா இந்தமாதிரி ஃபோனில் வந்துங்க நாங்கள் அனுப்பிக்குவோம் அது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாகருக்கு